எங்களுக்கு வந்த பார்த்திங்கனா அந்தக் காலத்தில் எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி கணேசன் முத்துக்குமார் இவங்கள்லாம் நடிச்சு படம் நாகேஷ் மெயின்னா நாகேஷ் இவங்கள்லாம் நடிச்ச படம் மாதிரி இந்தக் காலத்துப் படம் ஒன்றே ஒன்றுக்கூட வராது சிவாஜி காலடி தூசுக்கூட இந்தக் காலத்துப் படங்கள் வந்து ஆகாது அந்தப் பாசமலர் படம்ங்கிது சாவித்திரி ஜெமினி கணேசன் நடிச்சது அதெல்லாம் வந்து எங்களுக்கு வாழ்க்கையில் மறக்றக்துகே ஆகாது கரகாட்டக்காரன் ராமராஜ் படம் அதை ரொம்ப நாளாக இளையராஜா பாடுற அத்தனை பாட்டுமே நல்லாதான் இருக்கும் அதே மாதிரி மண்ரத்தனம் எழுதுகிற படம் பூரா நான் ஒன்றுக்கூட விடமாட்டேங்க அந்தகாலத்தில் பாக்கியராஜ் லெட்சமி கமல் கமல் விட நாங்கள் பாக்கியராஜ் படத்தையும்மெல்லாம் ஒன்றுகூட ஒரு விடுவே மாட்டோம்ங்க படம் போட்டால் சினிமா கொட்டாயில் நாங்கள் போய்ருவங்க சாய்ங்காலத்துனாலாம் கொய்யி கடலருந்தான் இவ்லாம் வந்து வேலைக கீலைய முடிச்சிட்டு எழுந்திருவோம் சினிமா கொட்டாய்க்குப் போகருக்கு அந்தக் காலத்தில்லாம் சைக்கிளில் போவோம்ங்க நடந்தும் போவோம்ங்க சினிமா கொட்டாய்க்கு இப்போ மாதிரி சேர் டேபுள் அதெல்லாம் இருக்காது அப்படியே புத்தம் மண்ணுலயே உட்கானு பார்க்கிறதான் எனக்கு வந்து ஏன் அந்த சீ பாசமலர் படம் பிடிக்குனா என் நானும் எங்க அண்ணனும் எப்படியோ அதையே மாதிரி நான் அப்படி ஒரு அழுவாங்கத்தான் அந்தப் படத்தப் பார்த்து அப்புறம் கரகாட்டக்காரன் படம் அடியேமாரிலாம் எனக்கு வாழ்க்கையில மறக்கிறக்துகே முடியாது நாட்டாமை படம் கரகாட்டக்காரன் படம் இதெல்லாம் அப்படி ஒரு குடும்பப் படம் பார்ப்போம் குடும்பத்தோடதான் போய்தான் பாக்குவோங்க நாங்கள் எங்கள் பிள்ளிங்க எங்கள் தங்கச்சி ஊட்டார் எல்லாருமே சேர்ந்து போய்தான் ஒரு படம் இல்லாத நாங்கள் பாக்கவங்களத் தவிர தனியாகலாம் போய் பார்த்துப் பழக்கம் இல்லை